நாங்கள் நேரடியா நெருப்பில் தான் நிறைய செஞ்சுன்னு இருக்கிறேங்க தேங்காயில் ஓட்டைப்போட்டு கேரளாகாருகளாட்டோம் அதில் வெல்லம் சர்க்கரை அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு அதெல்லாம் வெண்ணீருக்குள்ள காய்ச்சி சுட்டுக் தின்னுவோங்க மீன் எங்க கொள்ளிங்களாண்ட பிடிச்சா எங்கள் நிலத்தாண்ட பிடிச்சா அப்படியே அங்கேயே சுட்டு தின்னுவோம்ங்க புறாக்கறி தின்னுவோங்க எது இருந்தாலும் சரி அப்படியே அங்கேயெ கொள்ளியாண்டே போட்டு நெருப்புபோட்டு சுட்டு அங்கேயே எங்கள் பிள்ளைங்க தின்னுகுவாங்கள் கேஸில் கேஸில் தான் செய்வாங்க நாங்கள்லாம் இந்த கரண்ட் அடுப்பு இண்டிசன்லெலாம் நாங்கள் செய்யறதில்ல என்னன்னா கேஸில் செய்வது வந்து பின்னாடி தான் என்ன இருந்தப்ப நம்ப நெருப்பில் சுட்டு தின்னுவது அளவுக்கு ருசி வந்து கேஸில் கிடையாது எப்பவுமே அது சூடு ஏறுவதும் லேட்டு நம்ப காசு தான் வேஸ்ட்டு பண்ணி சிலிண்ட்ரு வாங்குறம்ல தவிர நம்ம உடம்பு ஜோம் ஏறிப்போய் நம்ப உடம்புக்குடுத்து விறகடுப்புல செய்வது மாதிரி ஆரோக்கியம் வந்து கேஸ் அடுப்புலையும் கரெண்ட் அடுப்புலையும் இன்னிக்கு கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவோம்